ஹலோ ஆ வணக்கம் அந்த ரைஸ் மண்டிங்களா ஆ ஒன்றும் இல்லை இங்கே நான் நீடாமங்கலத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கேன் எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா பத்து கிலோ ப்ரௌன் அரிசியும் ஜாஸ்மின் அரிசியும் வேணும் இப்போது உங்கள்ட்ட அது இப்போ அது இருக்குதுங்ளா ஆமாம் ஆமாம் ரெண்டு வேணும்

எப்போ மேடம் வரும் ஏன்னால் எனக்கு அது ரெண்டுமே வேணும் சரி இல்லை எனக்கு நான் இப்போ இப்போ நான் இங்கே பக்கத்துலயெலாம் கேட்டு பார்த்தேன் எங்கேயுமே இல்லை உங்கள்ட்ட மட்டும்தா கிடைக்குன்னு சொன்னாங்க அதுக்குதான் சரி உங்கள விசாரிக்கலாம்ன்னு கால் பண்ணிணேன் ஆ இப்போ நாங்கள் ஆடர் கொடுத்தோம் அப்படினா உங்களுக்கு எத்தனை எவ்வளோ எவ்வளோ நாளில் மேடம் வரும் ரெண்டு நாளில் வாங்கிக்கலாமா இல்லை இன்ன நாளைக்கு மார்னிங் வாங்கிகலாமா ஆ ஆ ஆ எனக்கு ஒரு பர்த் டே பார்ட்டி இருக்குது மேடம் அவங்க வந்து அந்த ரைஸில்தான் வந்துட்டு இது கேர்ட் ரைஸ் போடணும் தயிர் சாதம் செய்யணும்ன்னு சொல்லிட்டாங்க ஃபங்ஷன் வந்து நாளானிக்கி சாய்ந்தரம் மேடம் எவ்வளோ மேடம் ரேட் வருது ஒரு கேஜி எவ்வளோ மேடம் ஒரு இது பிரௌன் ரைஸும் அதுவும் சரி சரி மேடம் சரி மேடம் ரெண்டித்திலேயும் நீங்கள் பத்து பத்து கிலோ எடுத்து வச்சுருங்க மேடம் நான் வந்து நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு எங்கள் கடை பையனை விட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் மேடம் சரி மேம் அப்படி இல்லைனா உங்களுக்கு டெலிவரி உண்டுங்களா நீங்கள் வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணி தருவீங்களா சரி மேடம் உங்களோட ஜிபே நம்பர் இதுங்களா இதுக்கு நான் பணத்தை அனுப்பிவிட்டா போதுங்களா சரி மேடம் சரி மேடம் ரொம்ப நன்றி மேம்